எங்கள் ஊர் நல்லா பசுமையான ஊர் மழை பேய்ஞ்சா அப்படி பசுமையாக எல்லா செடியும் நல்லா வளரும் எங்கள் வீட்டில் வந்து தென்னை மரம் நெல்லிக்காய் மரம் கருவேப்பில்ல கனகாமரம் மல்லிகை செடி மாதுளை கன்று எல்லாம் நல்லா அப்படியே நல்லா பசுமையாக வளரும் மழை பெய்கிறப்ப நல்லா பசும் பசும்னு வளரும் வெயில் அடிக்கிறப்போ எல்லாம் வாடி போகும் மழை டைமில் நல்லா பூ பூவெல்லாம் நல்லா பூக்கும் நிறையா பூக்கும் அப்படி இருக்கும் எங்கள் வீடு சுற்றி அவ்வளோ பசுமையான செடி வீட்டுக்கு பின்னாடி முத்து சோளம் பருத்தி எல்லாம் எங்கள் ஊரில் எல்லாம் நல்லா விளையும் செடி வளக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரோஸ் செடி வளக்கிறதுனா எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும் ரோஸ் செடி மல்லிகப்பூ பூங்கன்றுனா அப்படி செடியை ஒன்று சேர்த்து நல்லா வளக்குவேன் ரோஜா செடி மல்லிகை கனகாமரம் அதே மாதிரிலாம் பூஞ்செடிலாம் நல்லா அதிகமாக வளர்ப்பேன்